எங்களுக்கு குளிக்கிறது கிணத்துல போய் குளிக்கிறதுன்னா ரொம்ப ஆ ஆர்வம் கூட அதுலையும் வந்து நாங்கள் வந்து டெய்லி என்னோட ஒய்ஃபும் நானும் பிள்ளைகளை வந்து என்னோட பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு நானும் ஒய்ஃபும் டெ டெய்லி போய் ஒரு ஒரு மண் நேரம் நல்லா நீந்தி குளிச்சிவிட்டு ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வருவோம் எங்களுக்கு அதில் குளிக்காமல் வீட்டில தண்ணி ஊற்றி தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கிறதோ வீட்டில சுடு தண்ணி வச்சு குளிக்கிறதோ எங்களுக்கு பிடிக்காது நல்ல மழைக்காலங்களா இருந்தாலும் சரி பனிக்காலங்களாக இருந்தாலும் சரி இப்போ கோடை காலங்கள்லையும் சரி எப்போதுமே அந்த கிணத்துல போய் குளிச்சால் மட்டும் தான் எங்களுக்கு உடம்பு ப்ரெஷ் ஆவும் மைண்டு ரிலாக்ஸ் ஆவும் ஒரு ஒரு நல்ல ம நல்ல உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கறதாக ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்கு மற்றபடி வீட்டில எல்லாம் நாலு டப்பா தண்ணி ஒ ஒரு ரெண்டு டப்பா தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிக்கி ஊற்றிக்கிட்டா எங்களுக்கு அதில் அவ்ளோக்கா குளிச்ச திருப்தி இருக்காது